ஆ ஹலோ சார் ஹலோ சார் சி சுசிலா எலெக்ட்ரானிக் தானே சார் ஆ சார் நான் பண்ரூட்டியிலேருந்து பேசுகிறோம் வீடு புதுசாக கட்டிட்டு இருக்கோம் எனக்கு எலெக்ட்ரானிக்ஸ் பொருளும் அந்த எலெக்ட்ரீசியனும் தேவைப்படுது உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கா சார் லொக்கேஷன் பண்ரூட்டி சார் பண்ரூட்டி பக்கத்தில் ஒரு ஊர் ஒரு ஒரு முப்பத்திரெண்டு சார் வரும் சார் வீடு சதுரம் ஒரு சதுரத்துக்கு எப்படி சார் வரும் எலெக்ட்ரிஷனும் நீங்களே பார்க்கணும் அந்தப் பொருளும் நீங்களே எடுத்து பண்ணுற மாதிரி ஓகே சார் சார் ஆ ஓகே ஓகே சார் ஃபேன்லாம் இருக்கா என்னென்ன கம்பெனியில் இருக்குது ஃபேன்னு ஒயரிங் ஆ ஆ ஓகே சார் வாரண்ட்டியோடு ஓகே சார் ஓகே சார் அதுமாதிரி ஒயரும் சார் எல்லாமே ஓரியோ ஓகே சார் ஓகே சார் அதான் பேமஸான கடைன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் சார் உங்களுக்குக் கால் பண்ணி கேக்கலாம்ன்ட்டு தான் கேட்டுட்டுருக்கோம் ஓகே சார் டிஸ்கௌண்ட்லாம் பண்ணித் தருவீங்கள்ல ஆ ஓகே சார் அது மாதிரி இந்த பிளம்பிங் ஒர்க்கும் பார்க்குறீங்களா இந்த வாட்டருக்கு வீட்டுக்கு ஆ ஆ ஆ ஓகே ஓகே சார் உங்கக்கிட்டே வந்தால் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் ம் ம் ஓகே சார் நான் வந்து ஓகே சார் நான் நேரில் வந்து பார்க்கறேன் பார்த்துட்டு என்னென்ன பொருள்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துடுறேன் அப்புறம் எலெக்ட்ரீசியன் வேலையும் நீங்களே பண்ணிக் கொடுத்துருங்க சார் மொத்தமாக

ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்